மதங்கள் வந்து மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டது அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இப்போ இந்து பார்த்திங்கன்னா இந்து வந்து அவங்க எப்படின்னா கலாச்சாரமாக அது தொடர்ந்து பின்பற்றிகிட்டே வருவாங்க அவங்களுக்கு முக்கியமான திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் நாட்டாமை ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுவாங்க அது ஒவ்வொரு தனி பிராத்தனைனா திருப்பதி பழனி இதுமாதிரி விஷயத்துக்கு அவங்க பயணம் போவாங்க கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஞாயிற்றுகெழமை தவறாமல் ஆராதனையில் கலந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூரு அப்புறம் புனித வெள்ளி ஈஸ்டர் இதுமாதிரி கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றுவாங்க முஸ்லீம்னா அவங்க வந்து ரம்ஜானு மிலாடிநபி சொல்வாங்கள்ல அப்புறம் வெள்ளிக்கெழமை வந்து மசூதிக்கு போவாங்க இதுமாதிரி நிறையா விஷயத்துல அவங்க ஈடுபடுவாங்க அப்போ ஒவ்வொரு மக்களும் அவங்கவுங்க தனிப்பட்ட மதத்தை பின்பற்றிகிட்டு வர்றாங்க